சாதாரணமாக மசாலாப் பொருட்கள் வந்து நான் கையிலலாம் செய்யமாட்டேன் ஆனால் கடையில் வாங்குகிற மசாலா பா பாக்கெட்டில் என்ன மாதிரி இருக்குதோ அதை படித்து பார்ப்பேன் ஆனால் என்னோடய டேஸ்ட்டுக்குனு நான் அதில் சில மாற்றங்களை செய்வேன் உதாரணத்துக்கு ஒரு பருப்பு சாம்பார் வைக்கிறேன்னா அந்த சாம்பாரில் வந்து முதல்ல எல்லோரும் வந்து சாதாரணமாக பருப்பை வேக வச்சு கூடவே காய்கறி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளித்து ஊற்றுவாங்க நான் வித்தியாசமாக முதல்ல வந்து காய்கறிகளை தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு ஒரு சிக்கனோ மட்டனோ வறுவல் பண்றமாதிரி பண்ணுவேன் அது பாதி வேக்காடு ஆனதுக்குமே வெந்த பருப்பை எடுத்து ஊற்றி அதுக்கப்புறம் கடைசியாக காய்கறி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் புளிய கரைத்து ஊற்றுவேன் இது வந்து வித்தியாசமான டேஸ்ட்டுன்ட்டு என்னை எங்கூட இருக்கிற நண்பர்கள் சொந்தக்காரங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சமையல் செய்கிறப்போவும் ஏதாவது வித்தியாசமாக செய்யலான்னு மாற்றி மாற்றி செஞ்சு பார்ப்பேன் அதுவும் மெயினாக பிரியாணி மட்டும் நான் ஆறு வகையாக செய்வேன் இதை உண்மையிலேயே வந்து நானாக கற்றுக்கிட்டதுதான்